இல்லை நான் வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது எங்களோடய சொந்த கலாச்சார உணவு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோறு குழம்பு ரசம் புளிக்குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி இந்த ஐட்டங்களை தான் நாங்கள் ரெகுலராகவே செய்கிறது வந்து இந்த ஐட்டங்கள் மட்டும் தான் வேறே எந்த இதுவுமே வந்து எங்களுக்கு அந்த அளவு தெரியாது இந்த நூடுல்ஸுலாம் வந்து இப்போ வந்ததுனால் அதை அப்பப்போ செய்கிறது வந்து அது வந்து ஒரு திருப்தி இருக்காது அது செஞ்சு சாப்பிட்டாலுமே வந்து திருப்தி இருக்காது மெனக்கட்டு அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் கடையிலேயே வாங்கி சாப்பிட்ருலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோடைய பாரம்பரிய உணவான சாதம் சாம்பார் ரசம் ஒரு பொரியல் அப்பளம் அது இருந்தாவே வந்து பெஸ்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் பெருமானும் வேறே எந்த இது ஐட்டங்கள்லாம் இது வரைக்குமே ரொம்ப செஞ்சதில்லை என்னோடய எந்த சமையல் நல்லா சூப்பராக செய்வேன் நல்லா நீட்டாக ஒரு ஐம்பது பேர் வராங்கன்னால் கூட ஐம்பது பேத்துக்கு கண்டிப்பாக என்னால் நான் யாருமே யாரோடய உதவியும் இல்லாமல் நான் ஒண்டியாக வேலை செஞ்சு சமைச்சு கொடுத்துருவேன் மற்ற வேற எந்த உதவும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதும் இல்லை எனக்கு அது அதில் நான் இது வரைக்கும் அப்படி யோசித்தது கூட இல்லை வேறே வேறே பாரம்பரிய உணவு வந்து வேறே வே அடுத் இன்னொருத்தர் இன்னொரு டிஸ்டிக்கு இன்னொரு இதை சேர்ந்தத நம்ம செஞ் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை எங்களோடய இது நல்லா செய்வேன் அடுத்தது நான் இன்னும் ஒரு நாளும் செஞ்சு பார்த்ததில்ல எனக் தெரியாது அதைப் பற்றி